ஹலோ ஹவுஸ் புரோக்கரா பேசுவது நான் வந்து இங்கே ஒரு வீடு எங்களுக்கு தேவைப்படுதுங்க வீடு கிடைக்குமா எனக்கு வந்து நான் என் ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வீடு வேணும் எனக்கு ஆ ஆமாம் எனக்கு டபுள் பெட் ரூம் வேணும் ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் வேணும் பக்கத்தில் மாடி வேணும் ம் ம் நல்லா எப்படி காற்றோட்டமாக இருக்குமா தண்ணி வசதியெலாம் கிடைக்குமா ம் எப்படி ஸ்கூல்லெலாம் பக்கத்தில் இருக்கா போய் அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்கா சொல்லுங்க ம் சரிங்க சரிங்க ஏ ஏ ஃபேமிலியோடு நான் செட்டில் ஆகிற மாதிரி பார்க்கணும் எந்த ஒரு பிரச்சினையும் வரக்கூடாது கரண்ட்டெலாம் எப்போதும் இருக்குமா இல்லை ஆஃப் ஆகிடுமா சொல்லுங்க ஜெண்ட்ரேட் வசதியெல்லாம் இருக்கா

ம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒய்ஃபை வசதியெல்லாம் தேவைப்படுது ஒய்ஃபையெலாம் அங்கே கனெக்ட்டில் இருக்குமா ஆ சரிங்க நீங்கள் லொக்கேஷன் எனக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸப்பில் நான் வந்து இமிடியேட்டாக வந்து அந்த ஹவுஸை விசிட் பண்ணிவிட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன் சரி நீங்கள் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க என்ன ஐம்பதாயிரம் கேட்குறீங்க ஐம்பதாயிர ரூபாலாம் ரொம்ப ரேட்டாக இருக்கே இப்பெலாம் ஐம்பதாயிர ரூபாய்க்கே ஏதாவது கம்மி பண்ண முடியுமா ஹவுஸ் ஓனர் சரிங்க ஓனர் நான் வந்து கிட்டக்க வந்து நேரில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்